ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா ஆ ஆ சரிம்மா என்னாச்சு ஆ ஆ எத்தனை நாளும்மா சாப்பிடுறது இல்லை ஒரு வாரங்களா சரி ஆ என்ன கொடுத்தடுத்தீங்க சிக்கனுங்களா ஆ சரிங்க ஓரமாக சாப்பிடுறது தான் ஆ வாமிட்டிங்கே இல்லை இது போகிறதெல்லாம் அப்படி போயிட்ருங்க வாமிட்டிங்னா எதுனா இருக்குங்களா இந்த மாதிரி ஆ ஆ சரிங்க ஆ அந்த எலும்பு எதாவது இதா ஆகிருக்குனு நினைக்கிறேன் ஃஅபெக்ட்டா இருக்குனு நினைக்கிறேன் பு உள்ள போய் மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது அதனால தான் பிரச்சினை நினைக்கிறேன் ஆ சரி அதுக்குங்களமா கொடுக்குங்க சாப்பாடில் அது தயிர் சாப்பாடு கொடுங்கனால கூட சரிய ஆகிடுது மோஷனல்ல்லதாயயும் ஆமமாம் ஆ சரிங்க பாருங்க வந்துட்டு ஆ ஆ சரிங்க ம் சரிங்க சரிம்மா நீங்கள் சாப்பாடு உங்களுக்கு கொடுத்து பாருங்க சாப்பிட தான் நல்ல சாப்பிட்டுதுன்னா உங்களுக்கு இதை இதாயும் அது உங்களுக்கு ஆ சரிங்க பாருங்க என்னங்க மருந்தா தான் நீங்கள் இது கொடுத்து பாருங்க அது சரியாகலனா மறுபடியும் அதுக்கப்புறம் நம்ம மருந்து கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம் ஆ ஆ இது பண்ணி பாருங்க என்னென்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறோம் ரெண்டு நாள் கழிச்சி பாருங்க என்னெனன் அப்படின்ட்டு அதுங்கள சரிய ஆகிரும் சரி ஆகிருச்சுனா அப்புறம் தேவையில்லை இல்லைனா மருந்து குறிச்ச பார்த்துக்கலாம் ஆ சரிங்க இல்லைங்க கொடுத்து பாருங்க அப்படி சரியாக இல்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க டாக்டர்கிட்ட கூட்டு போங்க பார்க்கலாம் ஆ சரி ஆ ரெண்டு நாள் கொடுத்துட்டுபாருங்க அதுக்குலேயும் சரியாகிரும் சரி ஆகிரும் ம் சரி ஆ சரி